அண்ணா இது கம்பெனி எப்படிண்ணா இது நெசவு இதெல்லாம் இது மாதிரி இப்பை ஆப்பரேட்டு பண்ணுறது ஆ ஆமாங்கண்ணா புதுசாக ஏதோ ஜாயின் பண்ணிருக்கேண்ணா எதுவும் தெரிய மாட்டீங்குது நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்ணா

ஆ ஆமாங்கண்ணா ஜாயின்டாக மாட்டேக்குது இதாவதுண்ணா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல புதுசாக ஜாயின் பண்ணனால் ஆ ஆமாண்ணா

ஒரே நிமிஷண்ணா அப்படியே லைன்ல இருங்கள் பார்க்கறேன் சரி சரிங்கண்ணா அப்படிங்களாண்ணா அதுதான் தெரியிலண்ணா இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணால் எதுவும் க தெரிய மாட்டிங்கு சொன்னீங்கன்னால் அதை இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னால் கரெக்டாக அதை பார்த்து பண்ணிக்குவேண்ணா இல்லைன்னா சரி சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா கீழே இழுத்து உக் உள்ளார ஜாயின் பண்ணி விட்ணுமா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரிங்கண்ணா அந்த போல்டை லூஸ் பண்ணி விட்ணுங்களா

அப்படிங்களா சரி சரிங்கண்ணா திரும்பவும் அதே மாதிரியே லூஸ் பண்ணி அது கீழே போகாம டைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னால் அது இதாயிடுங்களா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா டவுட்டுன்னால் கூப்புட்றேண்ணா இந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இதுதான் இங்கே அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது அதுக்கு தான் உங்க உங்களுக்கு கால் பண்ணேன்

சரிண்ணா சரிண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கூப்பிட்றேண்ணா மறுபடியும் எதுவும் அந்த அந்த போல்டு டைட் பண்ணிட்டு உங்களுக்கு க கரெக்டாக செட் ஆயிடுச்சின்னால்